ஆ மேம் குட் மார்னிங் மேம் மேம் இந்தமாதிரி ஷாலினியோட பேரண்ட் பேசுகிறேன் ஆ என் பொண்ணுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிவிகேட் வந்து இப்போ எமர்ஜென்சியாக தேவைப்படுது கொடுக்க

பாப்பா வந்து இசிஇ படிக்கிறாள் ஆ தேர்ட் இயர் படிக்கிறாள் ஆ இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து இந்தமாதிரி ஒர்க்கு வந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அதனால் வந்து என் பொண்ணுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிவிகேட் வந்து இப்போ எமர்ஜென்சியாக தேவைப்படுது ம் கேட்டுருக்காங்க அதனால் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆ அதான் வந்து அவங்க அப்பாவுக்கு இப்போ எமர்ஜென்சியாக வந்து இப்படி ஆகியிருக்கு அதனால வந்து டிசி வந்து கேக்கிறோம் ம் ஆ ஃபீஸ் வந்து ஆ கட்டிட்டாள் ஆ கட்டிட்டாள் ம் இல்லை இல்லை மேம் ஒர்ஜினல் டிசி தான் வந்து கேக்கிறாங்க அங்கே அப்பா அவங்க அப்பா ஒர்க் பாக்கிற இடத்துல அதனால் வந்து ஒர்ஜினல் டிசி தான் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க ம் ஆ ஓகே மேம் எப்போ வரணும் ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ கொடுப்பாங்க தானே ஒர்ஜினல் டிசி ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் ஓகே புரியல மேம் ஆமாம் மேம் ஆ ஆமா மேம் அங்கே அதுதான் சொன்னேன்ல டிசி வந்து கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்கிறாங்க அதுவும் ஒர்ஜினல் டிசி தான் இப்போ எமர்ஜென்சி மேம் அதனால் தான் மேம் இல்லைனா கூட ரெண்டு வருஷம் கழிச்சி இந்தமாதிரி இருந்தாலும் படிப்பு முடிச்சுட்டு கூட நெனைச்சோம் அப்படிதான் நெனைச்சோம் ஆனால் வந்து இப்போ ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா அதனால் வந்து டிசி வந்து வேணும்னு சொல்கிறாங்க ஆ ஓகே மேம் ம் ஆ ஆ ம்